ஹலோ காய் கடைக்கன்னங்களா காய்கறி கடைக்காரங்களா வீட்டில் ஒரு பங்க்ஷன் வெச்சுருக்கோம்ப்பா எனக்கு காய் காயெல்லாம் வேணும் எல்லா காயும் இருக்குதுல்ல

ஆ தக்காளி கிலோ எவ்வளோ போட்டிங்க ஆ ஆ ஆ எல்லாம் பத்து கிலோ பாஞ்சி கிலோ முப்பது பங்க்ஷனு நிறைய வேணும் தக்காளி எல்லாம் வேல்ரி கிலோ போடுறிங்க ஆ பூண்டு ஆ இந்த உருளக்கெழங்கு ஃபங்க்ஷன் வேற எனக்கு அது ஆ ஆ ஆ ஆ பங்க்ஷன் பங்க்ஷன்ப்பா

எங்கள் ஊரு ஆ ஆ மண்டபத்தில்

ஆ ம் ம் ம் ஆ ஆ

ஆ ம்

ம் ம் ம் ம் ஆ சரிப்பா ஆ ஆ

அதுதான் அதுதான் நேரடியாக வரேன்ப்பா ஆ இன்னும் ஆ

சொல்லிட்டுங்களா

ஆ சொல் சொல்லவா

ம் சேரி சரிப்பா நொம் ரொம்ப நன் ஆ ரொம்ப நன் நான் ஆ நேரா வந்து சொல்கிறேன் ஆ சரி நன்றி